எல்லா எல்லாருடைய அந்த இது இருக்குல்லையா பைபிள்ளாக இருக்கட்டும் பகவத் கீதையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வந்து என்னுடைய மதம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாம் ஸோ இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துலையும் சரி நம்ம எப்படி நடை நடந்துக்கனு எந்தமாதிரியான விஷயங்கள பண்ணனும் எது நல்லது எது கெட்டது எது தவறான வழி எது சிறந்த வழி அப்படின்ற மாதிரியானா விஷயங்கள் வந்து நிறையவே எங்கள் இஸ்லாத்தில் சொல்லிருகாங்க ஆக்ஜூவல்லாக பார்த்தன்னா இஸ்லாத்துன்னு இல்லை நல்ல விஷயங்கள் நிறையவே சொல்லிருக்காங்க கெட்டது பண்ணகூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் நிறைய பண்ணுனு அப்படின்றது சொல்லிருக்காங்க அதில் என்னுடைய இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய உடல் மன அமைதியை பற்றியோ இல்லை உடலுக்கு ஆரோக்கியத்தை பற்றிதியோ சொன்னது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வேள தொழுவுறதுதா முதல் விஷ் விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த அஞ்சு வேள தொழுவது கடவுளுக்காக கடவுள் நம்ப வணங்குறோம் அது மட்டும் அப்படின்றது கிடையாது இப்போ பாத்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து வந்து நம்ம நாங்கள் வந்து வணங்குவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஒரு எப்படி சொல்லுறது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதேமாரி நான் எப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த டைம்மில் எல்லாருமே தூங்குவாங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு காலேஜ்ஜஸ்க்கு இதுமாதிரி எக்ஸாம் டைம்மில் மட்டும்தான் மார்னிங் எழுந்து படிப்பாங்க சில பேர் கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலைல எழுந்து வேலை செய்வாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் சில இங்கிலிஷில் வர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் ஏ எம் கிளப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து ஃபைவ் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிரோம் அப்படின்னா அன்னைக்கு அன்னையிலேர்ந்து நைட்டு நம்ம ஒரு தூங்க கூடிய ஒன்பது பத்து மணி வரைக்குமே டைம் நிறையவே இருக்கு அது ஒன்று வச்சிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிகிறதுனால உடலில் ஏற்பட கூடிய மாற்றங்கள் அதாவது உட உடல்நிலை இருக்கக்கூடிய எப்படி சொல்லுறதுன்னா உடம்புநிலை வந்து சீராகும் அதேமாரி வந்து புத்துணர்ச்சி கிடைக்கு அதேமாரி நம்ம காலையில எழுந்திரிக்கு போது அந்த காற்று வந்து நம்பளுடைய நம்ம முகத்துலையோ நம்பளுடைய உடம்புலையோ நம்ம இடமாது அந்த காற்ற நம்ம சுவாசிக்க போதும் நமக்கு ஏதாச்சும் நம்ம நோய் இருந்தால்கூட அதன் மூலியம்மாக க்யூர் ஆறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சரிங்களா இது வந்து காமனான விஷயம் எங்கள் மதத்தில் சொல்லக்கூடிய என்னனு பார்த்திங்கன்னா காலையில எழுந்து பிரே பண்ணுறதுனால ஒரு அஞ்சு மணி எழுந்து பிரே பண்ணுறதுனால நாங்கள் வந்து முட்டி போட்டுகிட்டு தலையை கீழே வச்சுக்கிட்டு வணங்குவோம் இல்லையா அப்படி வணங்கும் போது இந்த நம்ப கீழே நம்ப நெத்தியை வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோனா நெற்றியில வந்து எப்படி சொல்லுறதுனா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் ஏன் அப்படின்னா நம்ப வந்து நம்ப அதிகமாக வந்து நம்ப தலைக்கு ரொம்ப வேலை தலைக்கு வேலை கொடுக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுறது இப்போ யோகாலாம் பண்ணிங்க அப்படின்னா தலைகீழாக நிற்க சொல்லுவாங்க ஏன் தலைகீழாக நிற்க சொல்லுவாங்கன்னா பிளட் சர்குலேஷன் வந்து மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு போகனும் அப்படின்றதுனால தலைகீழாக நிற்க சொல்லுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா அப்படி போகும்போது நம்ம மூளை இன்னும் ஆக்ட்டிவ்வாக இருக்கு அதேமாரி இந்த எப்படி சொல்லுறது மண்டைலேர்ந்து வந்து இந்த ஒயிட் வெள்லாரல் வெள்ள முடியெல்லா வரத்துக்கு காரணம் அப்படினு பார்த்திங்க அப்படின்னா மூளைக்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் போகாததுனு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இன்னு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ எங்கள் இதில் சொல்லுறது என்னனு பார்த்திங்கன்னா அஞ்சு வேள தொழுவுன்னு அது தொழுவுறதுல வந்து எல்லா மொழி எல்லா விதமான எஸ்க்ஸசைஸ்மே அதில் இருக்கு முட்டி போடுறதாக இருக்கட்டும் முட்டி போட்டு கீழே குனியுறதாக இருக்கட்டும் கீழே தலை வைக்கிறதா இருக்கட்டும் திருப்பி எழுந்து உட்கார்ரதா இருக்கட்டும் அந்த சமணம் கால் போடாமல் நார்மல் க கால் போட்டு நம்ம உட்காருவோ அந்த அதை அப்படி உட்காரதா இருக்கட்டும் அதாவது இந்த ஒரு தொழுகைலேயே உடம்புக்கு தேவையான அனைத்து எக்ஸசைசும் அதேமாரி உடல் சீராக்குறதுக்கான எல்லா விஷயங்களுமே அந்த தொழுகைலயே இருக்கு சரிங்களா அந்தமாதிரி வந்து இந்த தொழுகையில் இந்த அஞ்சு வேள தொழுவுறது எதற்கு பார்த்தன்னா நம்ப இறைவன்கிட்ட போய் இறை இறைவனுடைய பாதையில போகனு அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்பள உடலை உடலை சீர்ராக்குறத்துக்கும் நமக்கு ஏற்பட கூடிய தவறான எண்ணங்கள் தவறான கஷ்டங்கள் அதேமாரியான மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே வந்து அந்த தொழுகிறது மூலமாக அந்த பிரே பண்ணுறது மூலமாகவே ஏன்னா வந்து நம்ம வந்து தொழுவோம் அதேமாரி டெய்லி ஒரு ஒரு இதாக பண்ணுறோம் அதேமாரி கடவுளை வந்து நினைச்சிகிட்டே இருக்கோம் இதுலாம் நம்ம பண்ணும் போது என்னனு பார்த்தோன்னா மனசு ஒருநிலை படுது ஒருநிலை படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா மனம் அமைதி அடையுது அதேமாரி கெ கெட்ட எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கட்டும் எல்லா வந்து எப்படி சொல்லுறதுன்னா நம்மக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அது இது எல்லாமே வந்து என்னனு பார்த்திங்கன்னா அந்த டைம்மில் வந்து ரிலிஃப் ஆயிடும் அதை நம்ப தொடர்ந்து பண்ணும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஓட இருப்போம் முகம் வந்து பொலிவாவும் அதேமாரி மன நிம்மதியாகவும் மைய்ன்டுல எதுவுமே நம்ம வந்து போட்டுக்க மாட்டோ எதாக இருந்தாலும் நம்மலால முடியும் அப்படின்ற ஒரு காண்ஃபிடென்ட் கிடைக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ளா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பிரே பண்ணுறதுனால வந்து கிடைக்கிது அதுவும் குறிப்பாக வந்து எங்கள் மதத்தில் சொல்ல கூடியது என்னனு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி விஷியம் சொல்லும் போது எங்களுக்கு வந்து இன்னுமே அது ஒரு சந்தோசமே கொடுக்குது இதை வந்து நான் எல்லாருக்குமே நான் பிரிஃபரும் பண்ணுவேன் இந்தமாதிரி விஷியங்களை பண்ணுங்கன்றது நான் வந்து நிறைய பேருக்கு பிரிஃபரும் பண்ணுவேன்